ஹலோ கோயம்த்தூர் டிஸ்டிக்குங்ளா வெண்ணிலா ஐஸ்கிரீம் கடைங்களா ஐஸ்கிரீம் கடையில் இருந்து ஸ்டாபெரி வேணுங்க குல்பி அந்த மாதிரி ஐஸ்கிரீம் வேணும் என்னென்ன விலையில்ருக்குதுங்க எங்களுக்கு பாதாம் பிஸ்த்தா சேமியா பார்லி அந்த மாதிரி ஐஸ் எல்லாம் வேணுங்க விசேஸ்த்துக்கு தாங்க கேட்கறாங்க ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க அதுக்கு கேட்கறங்க எங்களுக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு அந்த மாதிரி ரேட்டில் கொடுங்க டோர் டெலிவரி பண்ணிறீங்களா இல்லை வெண்ணிலாவில் ஒரு நூறு பீஸு ஸ்டாபெரியில் ஒரு நூறு பீஸு குல்பி ஐஸில் ஒரு ஐம்பது குச்சி ஐஸ் ஒரு ஐம்பது அந்த மாதிரி ரேஞ்சில் ஒரு நல்லா புதுசாக இருக்கிற மாதிரி கொடுங்க பழைய சரக்குலாம் கொடுத்துறாதீங்க டேஸ்ட் நல்லா இருக்கணும் குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்புடற மாதிரி நல்லா டேஸ்டாக போட்டுக் கொடுங்க ஆமாங்க ஆமாங்க ஆ சரி ஓகேங்க அதுக்கான விலையும் நாங்க கொடுத்தர்றங்க நாங்க காலையில் பத்து மணிக்கு வந்துடுவோங்க